இப்போ பார்த்தீங்கனா இங்கே பழங்குடியினர் மக்களுங்கிறது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வகையாக வந்து நம்ம பிரிக்கலாம் இப்போ இந்த நாலு வகை என்னென்னன்னு பார்த்தீங்கனா இப்போ வந்து படுகாஸ் இருக்காங்க அப்புறம் கோத்தாஸ் இருக்காங்க அப்புறம் தோடாஸ் இருக்காங்க அப்புறம் வந்து இந்த குறவர்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருத்தோடய பழக்கவழக்கங்கள் அவங்க பேசுகிற மொழி எல்லாம் வந்து பெரும்பாலும் ரொம்ப அதிக அளவில் வித்தியாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கனா படுகாஸ் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கனா படுகாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இங்கே அதிகம் அளவில் ஒரு எழுவத்தஞ்சி சதவீ எழுவது சதவிகிதம் எழுவத்தஞ்சி சதவிகிதம் வந்து முழுக்க முழுக்க முழுக்க அவங்க படுகர் இன மக்கள் தான் இருக்காங்க இங்கே இருக்கிற படுகர் இனம் மக்களுடைய பாரம்பரியம் ஆடை அந்த பாரம்பரியம் ஆடை வந்து இப்போ வயதான ஒரு பாட்டிங்க அப்புறம் அங்கே இருக்கிற இவங்க இவங்களுக்குன்னு ஒரு ஒரு தெய்வம் இருக்குது அந்த குலதெய்வத்தை பேர் வந்து ஹெத்தை அம்மன்னு சொல்லுவாங்க அந்த ஹெத்தை அம்மன் திருவிழா வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே ஒரு ஏழு ஊரில் நடத்துவாங்க அந்த ஏழு ஊர் பார்த்தீங்கனா வருஷத்துல ஒரு டைம் இப்போது நம்மளோடய ஜனவரி மாதம் இருக்குது பார்த்தீங்கனா அந்த ஜனவரி மாசத்தில் ஒரு ஏழு நாள் அந்த ஏற்ற பண்டிகையை ஒரு ஒரு ஊருக்கும் இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட இங்கே ஒரு நூறு நூற்றம்பதுக்கு மேற்பட்ட அவங்களுடைய ஹட்டி இங்கே இருக்கும் அந்த ஹட்டிக்கு போய் இவங்க எல்லோரும் ஒரு நாள் ஒரு ஒரு ஹட்டியாக சுற்றிட்டு வருவாங்க இவங்கனு ஒரு கொடை வச்சுருப்பாங்க இவங்களுக்கு சாமிங்கிறது வந்து அந்த ஹெத்தை அம்மன் தான் இவங்களோடய குலத்தெய்வம்ங்கிற அந்த ஹெத்தை அம்மன் தான் ஸோ இவங்களை படுகர் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படினு பார்த்தீங்கனா இவங்க வந்து ஒரு வெள்ளை ஆடை இப்போ நம்ம வெள்ளை வேட்டி இருக்குது இல்லைங்களா வெள்ளை வேட்டி தான் இப்போ சின்னக்குழந்தைங்கள்லேருந்து பெரிய பாட்டிங்கள்லேருந்து தாத்தாங்க வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டியை வந்து எந்த ட்ரெஸ் போட்டுருந்தாலும் அதுக்கு மேலே அந்த வேட்டி இவங்க அந்த வெள்ளை துணியிலேயே மொத்தமாக இவங்க வந்து படுகாஸ் அப்படின்னு இருக்கும் அப்புறம் இவங்களோடய உணவு வகையின்னு ஒன்று இருக்குது அதை இவங்க என்னென்னா அவரை அவரையும் கிழங்கும் மட்டும் தான் இவங்களுக்கான சாப்பாடு இந்த சாப்பாடு வந்து இவங்க மூணு வேலையும் சாப்பிட்டுப்பாங்க அவரை கிழங்கு இந்த பீன்ஸு அப்புறம் ஒரு நம்ம கல்யாணம் அப்படின்னு இப்போது எப்படி சொல்கிறது இப்போ வந்து நம்ம பொதுவாக ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த கல்யாணத்தில் என்ன என்ன சமைப்போம் சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் அந்த மாதிரி வைப்போம் ஆனால் இவங்க படுகா உட கல்யாணத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வெறும் அவரை குழம்பு தான் அந்த அவரை நெய் இது தான் அவங்களுடைய வந்து பாரம்பரியமான ஒரு உணவும் இது எல்லாம் வந்து படுகர் இனம் மக்களை வந்து நம்மக்கு ஒரு தனித்துவமாக காட்டும் அடுத்து பார்த்தீங்கனா இப்போது தோடாஸ் இருக்காங்க இல்லைங்களா இப்போது தோடாஸ் உடையை அந்த பேச்சு வார்த்தை மொழி வந்து நம்மளால் சுத்தமாக வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கனே நம்மளால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க அவங்க பேசுகிற வார்த்தை வெறும் ஷ் ஷ் அந்த ஒரு சவுண்டை தாண்டி என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறங்கனு தெரியாது அவங்களுக்கும் ஒரு கலாச்சாரமான ஒரு ஒ ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குது அந்த ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கனா இப்போ அவங்க எல்லாம் வந்து கையில் வந்து எம்ப்ராய்டிங் போடுவாங்க இப்போ அவங்களும் வந்து வெள்ளை துணி அதில் வந்து கருப்பு அப்புறம் சிவப்பு இந்த ரெண்டு கலரில் தான் அவங்க வந்து அந்த எம்ப்ராய்டிங் போட்டு அந்த துணியை தான் அவங்க உடுத்துவாங்க இது வந்து அவங்களோடய பாரம்பரியமான ஒரு ஆடை அப்புறம் பார்த்தீங்கனா அவங்க வந்து எருமைப்பால் அந்த எருமை பால் அப்புறம் அந்த எருமை எதுன்னா அந்த நெய்யெடுத்து அதை தலைக்கெலாம் போடுவாங்கலாம் ஒ இன்னும் வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கனா காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க இவங்க ஊருக்கெலாம் நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கனா ரொம்ப தூரம் கடந்து ஒரு பெரிய மலை அந்த மலை எல்லாம் இன்னும் அந்த இவங்களுடைய சாமி அப்படின்னு பார்த்தீங்கனா இந்த பஞ்சப்பாண்டவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த பஞ்சப்பாண்டவர்களுடைய சிலைய தான் வந்து அவங்க இன்னும் குலத்தெய்வமா சாமியாக வந்து வழிபட்டு வர்றாங்க ஒரு பொண்ணுங்க கூட அவங்களோடய கோவில்க்குள்ளே போக முடியாது அதுவும் இப்போ நம்ம ஒரு தமிழ் மக்கள் அப்படின்னா நம்மளை அவங்க கோவில்க்குள்ள சேர்க்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஒரு சுற்று கல் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கல்லுக்குள்ளே ஒரே ஒரு பூசாரி அதுக்குள்ளே மட்டும் போவாங்க அவங்களுக்குனு வந்து ஒரு பேன் மியூசிக் சவுண்டு வச்சுருப்பாங்க அந்த சவுண்டில் தான் அவங்க ஆடுவாங்க இந்த மாதிரி வந்து தோடாஸ்க்குகான கலாச்சாரம் இப்படி ஒரு வித்தியாசமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இத இன்னும் நம்ம வந்து அவங்க கோயிலில் அப்படி தான் பார்க்கணும் இந்த குடிசை மாதிரி இருக்கிற அந்த பஞ்சப்பாண்டவர் சில இருக்கிற அந்த மாதிரி வடிவத்தில் தான் வந்து இன்னும் அவங்களோடது எல்லாம் வச்சுருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கனா நம்ம அந்த கோத்தாஸுனு சொன்னேன் இல்லைங்களா இந்த கோத்தாஸ் எப்படின்னா இவங்களுடைய மொழி வழியும் வேறே தான் இவங்க ம மொத்தமாக வேறுபட்டு இருப்பாங்க இவங்க ஊருக்குள்ளே வந்து வெளியூர் ஆளுங்களை சேர்க்கவும் மாட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ளே கூட நம்மளை போக விடமாட்டாங்க ஒரு தண்ணிக்கூட கொடுக்க மாட்டாங்க இவங்க ஒரு பெரிய சுற்று வட்டாரத்தில் ஒரு சாமி வச்சுருப்பாங்க அந்த சாமியோடய அந்த வட்டத்தை நம்ம மிதிச்சிட்டால் நம்மளை அங்கே கட்டி வச்சுருவாங்க நம்மளை வந்து அவங்க ஊரில் உட்கார விட மாட்டாங்க இவங்களுடைய அந்த முடி இருக்குதுங்களா தலை தலை சீவுரது எப்படின்னா ஒரு கம்பி மாதிரி வச்சுருப்பாங்க எல்லாம் வந்து வெள்ளை வேட்டி தான் பொண்ணுங்களும் சரி பொண்ணுங்க வந்து ஃபுல்லாக வந்து வெறும் வேட்டியில் தான் கட்டுவாங்க துணியே வந்து வெறும் வேட்டியை தான் போட்டுருப்பாங்க அந்த வேட்டியை வந்து எப்படி சொல்கிறது இப்போ நம்ம வீட்டில் தாத்தாங்க வேட்டி கட்டுறாங்க இப்போ நம்ம வேட்டியில் வந்து ஒரு புடவ கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க ஒரு அவங்களில் வந்து வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த வேட்டி வந்து அந்த அடுத்த அந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு வந்து அந்த பழக்கத்த பழக்குவாங்க இவங்க தலையை வந்து ரெண்டாக வலித்து ரெண்டு இது பண்ணி அதை போல் அதை வந்து சுற்றி வந்து போடுவாங்க இதெல்லாம் பார்த்தா இவங்க கோத்தாஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இன்னும் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க நம்ம மற்ற மக்கள் கூட பேசமாட்டாங்க அதிகமாக பழகமாட்டாங்க வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இன்னொன்று வந்து இந்த குறும்பாஸ் குறவர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் இன்னும் காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இன்னும் வந்து வெளி உலகத்தில் வந்து இந்த நாகரீக காலத்துக்கு இன்னும் அவங்க வரல இன்னும் அந்த மலை வாழ் மக்களோடய இதிலேயே தான் இருக்காங்க இந்த ஜாக்கெட் போடாமல் புடவ கட்டுறது அந்த வே நம்ம ஊருக்கு வேறே எதாது வண்டி வந்தால் இல்லை வேறே யாராச்சும் வந்தால் எதோ தாக்க வந்த மாதிரி பயந்து போய் ஒளிகிறது அந்த மாதிரி மக்கள்லாம் இன்னும் நீலகிரியில் ஆனைக்கட்டிங்கின்ற ஒரு பக்கத்து ஊரில் சின்ன கிராமத்தில் எல்லாம் எந்த ஒரு நெட்வொர்க் இல்லாமல் யார் கூடையும் எந்த விதமான ஒரு தொலைத்தொடர்பும் இல்லாமல் எந்த ஒரு வெளி உலகம் தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்க்கை நடத்திகிட்டு இருக்கற மக்கள் வந்து இன்னும் நீலகிரியில் இருக்காங்க இது எல்லாம் நீலகிரியில் பார்த்தீங்கனா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அவங்கள் பழங்குடியின மக்களினுடைய இந்த மெ இது எல்லாம் அவங்களுடைய கதை அவங்களை பற்றி தெரிஞ்சிக்கிறது அவங்க ஊருக்கு போய் நம்ம அவங்களை பார்க்குறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த சுவாரஸ்யமான விஷயத்துக்காகவே வந்து ஒரு ஒரு நாளும் போய் நம்ம ஒரு ஒருத்தரையாக வந்து பார்த்துட்டு நம்ம வரற மாதிரி இருக்கும்